கண்டிப்பாம்மா என்னுடைய குடும்பமுன் சொல்லப்போனால் நான் வந்து சின்ன வ சின்ன வயசில் இருக்கும் போதே எங்கள் அப்பா தவறிட்டாரும்மா எங்களுடைய அம்மா தான் எங்கள் எல்லோரையும் படிக்க வச்சாங்க நாங்கள் வந்து நான்கு பேர் நான் எனக்கு மேலே வந்து ஒரு அண்ணா அக்கா ரெண்டு பேர் நான் கடைசி கடைக்குட்டி நான்தாம்மா எங்கள் நாலு பேரை எங்கள் அம்மா தான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஸோ எனக்கு ரொம்பவும் பிடித்த விஷயம் என்னென்னா எங்கள் அக்கா இரண்டு அக்காங்க ஸோ இப்போ கூட வந்து நான் சந்தோஷமாக இருக்கேனா எங்கள் அக்காங்க ரெண்டு அக்காங்க எல்லா ரெண்டு பேரும் என்ன ஒரு தாய் மாதிரி என்ன கவனிச்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ உண்மையாக எனக்கு ஏதாவது ஆனால் துடித்து போயிட்டுறாங்க எங்கள் சின்ன அக்கா சொல்லப்போனால் வந்து சமையல்னு சொல்லப்போனால் கஷ்டமாக இருந்தால் கூட அவங்க சமைக்கின்ற உணவு பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய நான் எல்லா சுவற்றில் கூட ஒரு சந்தோஷம் இருக்கின்றதும்மா வீட்டில் என்னுடைய அக்கா அண்ணா நாங்கள் என்ன கொஞ்சம் வந்து எனக்கு மனது சரியில்லை என்றாலும் என் வீட்டிற்கு வந்தாலே வந்து எங்கள் அண்ணா எங்கள் அக்கா எல்லோரும் கலகல என்று பேசி எனக்கு நான் நார்மல் ஆகி விடுவேன் ஸோ என்னுடைய வீட்டில் சொல்லப்போனால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் என் தாய் தந்தை இல்லாத ஒரு அந்த கஷ்டம் இல்லாமல் என்ன பார்த்து வளர்த்து கொண்டு என் இருப்பது என்னுடைய அண்ணா என்னுடைய அக்காங்கள்தாம்மா ஸோ வந்து எப்போவுமே ஸோ குழந்தைங்கள் என்னுடைய அக்கா குழந்தைங்கள் எல்லோரும் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுவோம்மா நாங்கள் நல்லா ஜாலியாருக்கும் எங்களுடைய வீட்டில் எப்போவுமே சிரித் சிரித்த ஒரு சத்தம் தான் கேட்கும் எல்லா அறையிலும் ஸோ அது ஒரு நன்றாக இருக்கும் என் அக்கா பையனிடம் நான் பிஸ்கெட் வாங்கி கொண்டு சண்டை போடுவேன் அவன் என்னை அடிப்பான் ஸோ அந்த அது ஒரு நல்ல அனுபவம்மா அது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது நன்றியம்மா